சொல்லும்மா ஆமாப்பா ஆ ஆமாம்மா என்னம்மா இல்லம்மா தான்யா வந்திருக்குது அட்டோன் வந்திருக்குது உங்களுக்கு எது வேணும் எந்த வித வேணும் ஆ சரிம்மா எத்தனை ஏக்கரு ம் சரிம்மா ஒரு பாக்கெட் வந்து ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி முந்நூறுல இருக்குது ஆயர்பாய்ல இருக்குது உங்களுக்கு எந்த சோளம் வேணுமோ வாங்க்கோங்க ஆமாம்மா ஏம்மா அந்த சோளத்திலதாம்மா நாங்கள் எடுத்து திருப்பி விவசாயம் பண்ணி பயங்கர ரேட்டு அது ம் உங்களுக்கு என்ன சோளம் வேணுமோ அந்த இது இதே வாங்கிக்கோங்க அந்த இந்த சோளம் தான்யா வாங்கிக்கோங்க ஆ நம்ப கொளக்கநத்தம் கொளத்தூர் அணைப்படி இந்தப் பக்கம்லாம் அந்த சோளம் தான் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நல்லா க கட்டை வந்து சாயாத நல்லா நிற்கிது நிலையா கொஞ்சம் நல்லா விளையும் மகசூல் வரும்

ம் சரிம்மா அதே தான்யாவே வாங்கிப் போடுங்கள் நல்லா வரும் ம் வாங்க நேர்ல வாங்க நான் கொஞ்சம் குறச்சி கொடுக்குறேன் ம் நேர்ல வாங்க சரிம்மா வந்து நேர்ல வந்து பார்த்து வாங்கிட்டுப் போங்க